ஹலோ சார் ராயல் என்ஃபீல்டு ஷோ ரூம் தானே நான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட பேசணும் ஆ சார் நான் என்னோடய தம்பிக்கு பிறந்த நாளைக்காக ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் அதைப் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா தம்பிக்கு இருபத்தி நாலு ஆ சரிங்க சார் கலர் வந்துட்டு என்னென்ன கலர் சார் இருக்குது ஆ ஆ ஆ சரிங்க சார் எங்களுக்கு க்ரே கலர் வேணும் சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் இஎம்ஐ வேணும் சார் நாங்கள் இப்போதைக்கு ஐம்பதாயிர ரூபா கையில் வச்சுருக்கோம் நீங்கள் இஎம்ஐ பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமா ம் ஆ ஓகே சார் நீங்கள் வந்து ஏதாவது கம்மி பண்ணிக்க முடியுமா ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் ஆ ஆ நன்றி சார்